எங்கள் வீட்டை சுற்றி சுகாதாரமாக எப்படி வச்சிப்போம் பார்த்திங்கனா வீட்டை சுற்றி வந்து நாங்கள் செடி மரம் அந்தமாதிரி நட்டு வச்சிருக்கோம் அப்போதான் நம்மளுக்கு வந்து உண்மைலேயே ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும் காற்றோட்டமா இருந்தால்தான் நம்மளுக்கும் ஒரு மாதிரி ஆறுதலாக இருக்கும் அதாவது பார்த்திங்கனா எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து எல்லாருமே குப்பைய கொட்டிட்டு எரிக்க பார்ப்பாங்க எரித்தாங்கனா அந்த ப்ளாஸ்ட்டிக் பொருள்லாம் அந்த எரிஞ்சு அது ஒரு மாதிரி அந்த பொகை எல்லாம் வந்து வீட்டுக்குள்ள வந்து நம்ம எல்லாரோடய சுவாச சுவாசக் கோளாறு ஏற்படும் அதை சொல்லி பார்ப்போம் நாங்கள் நீங்கள் குப்பையை எரிக்காதிங்க குப்பையை எரித்தா அதுலேருந்து வர ப்ளாஸ்ட்டிக் எரிஞ்சு போன பொகையெல்லாம் வந்து நம்ம வ சுவாசிச்சோனா அது நமக்கு சுவாசிக்க கஷ்டமாகிடும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அவங்க சொல்லுவாங்க நாங்கள் அப்போ நாங்கள் குப்பை என்னதான் பண்றதுனுட்டு நாங்கள் இருந்தாலும் எங்கள் வீட்டு காம்பவுண்ட் சுற்றி இருக்க எல்லாருமே போய் யி அந்த ஒரு பெரிய குப்பை டப்பா எடுத்துட்டு வந்து வச்சு நீங்கள் குப்பை எல்லாத்தையும் இங்கே போடுங்கள் இந்த குப்பையை எடுத்துன்னு வந்து குப்பைய எடுத்துனு போய் தூரத்தில் எங்கேனா கொட்டி எரித்திருவாங்க அவங்க எரிக்கிற எடம் பார்த்திங்கனா யாரும் ஆள் நட நடமாடாமல் இல்லாத இடத்த பார்த்து அவங்க எரித்திருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய குப்பை டப்பா வச்சு குப்பையெல்லாம் அங்கே எடுத்துனு வந்து கொட்டுவாங்க அவங்குளும் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை கார்ப்ரேஷன்லேருந்து வந்து குப்பையை வாரின்னு போயிடுவாங்க இப்போ இந்தளவு நாங்கள் க்ளீனாக வச்சுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கனா தெருவில் வந்து நம்ம க்ளீனாக மெயின்டயின் பண்ணிக்கணும் பெருக்கறது சாணி சாணியில் நம்ம வாசல் தெளிக்கணும் சாணியில் வாசல் தெளித்தாலே நம்மளுக்கு நம் ஃபுல்லாக ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் சாணி வந்து பார்த்திங்கனா வீடு சுற்றி மரம் சாணியில் வாசல் தெளித்து கோலம் போடுறது அப்போலாம் பார்த்திங்கனா இதை பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி வீட்டை சுற்றி ப்ளாஸ்டிக் பொருட்களோ டயரோ தண்ணி நிற்கிற அதிகமாக தண்ணி நிற்கவுடாதிங்க தண்ணி நிற்கவுட்டாலே பல நிறைய நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்துடும் கொசு வரும் கொசு வந்து கடித்தா மலேரியான்றாங்க டெங்குன்றாங்க நிறைய ஜொரம் வருது இப்போல்லாம் அதனாலே வீட்டை சுற்றி தண்ணி நிற்கவுடாதிங்க தண்ணி நிற்கவுட்டாலே அது நம்மளுக்கு நிறைய கிருமிகள் வந்து ஏற்படும் வீட்டை சுற்றி தண்ணி நிற்கவுடாம பார்த்துக்கோங்க அது கரெட்டாக இருக்கும் அதுக்கப்றம் பார்த்திங்கனா மொட்டை மாடியில் எதுவும் தேவை இல்லாத சாமானெலாம் போட்டு சேர்த்து வச்சுக்காதிங்க எங்கேயுமே உங்களுக்கு தேவை இல்லாத சாமான் வந்து ஒரு தண்ணி நிற்காத இடமா ஸ்டோர்ரூமா பார்த்து நீங்கள் போட்டு லாக் பண்ணி வச்சிங்கனா சரியாக இருக்கும் எப்போயுமே ரெண்டு நாளைக்கு ஒரு மூணு நாளைக்கு ஒரு முறை வந்து க்ளீன் பண்ணுங்க அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சிங்கனால் தான் உங்களுக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் வராமல் இருக்கும் எப்போயுமே கிளீனாக இருந்திங்கனா எந்த வித ப்ராப்ளம்ஸும் வராமல் நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம் சத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கலாம் மெயினாக வந்து பார்த்திங்கனா காற்று காற்றுக்கு நம்ம மரத்தை வந்து நிறைய வீட்டை சுற்றி நடணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து இது எந்த ஒரு பொருட்கள் எரி எரிக்கக் கூடாது எரிக்கறதால சுவாசக் கோளாறு ஏற்படும் மூணாவது வந்து பார்த்திங்கனா நம்ம வீடை சுற்றி தண்ணியும் அதிகமாக தண்ணி நிற்கற மாதிரி வச்சுக்கூடாது தண்ணி நிற்கிற மாதிரி வச்சோம் பார்த்திங்கனா கொசு உருவாறதுலேருந்து நமக்கு நிறைய உடம்பு சரி இல்லாமல் போகும் இது மூணுத்தையும் வந்து நீங்கள் கட்டு இது பண்ணிட்டாலே போதும் நீங்கள் இந்த மூணு பிரச்சனைகளையுமே கட்டுப்படுத்திட்டாலே போதும் நீங்கள் நல்ல ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் இதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக எந்த விதமான நோய்களும் உங்களுக்கு வராது அது மாதிரி பார்த்திங்கனா நீங்கள் வெளியேருந்து வர சாணத்தை கலக்கி நீங்கள் போட்டு கோலத்தை போடுங்க அதுவும் நல்ல ஒரு இயற்கை தான் எப்போயுமே நிறைய ப்ளாஸ்டிக் பொருள் பயன்படுத்தாதிங்க ஸ்டீ ஸ்டீல் அந்தமாதிரி பயன்படுத்துங்க ப்ளாஸ்டிக் பொருளில் சாப்புடுறதுக்கு ப்ளாஸ்டிக் பொருள் சுடு தண்ணி ஊற்றுறது இந்த மாதிரி யூஸ் பண்ணாதிங்க எப்பவுமே சூடாக ஒரு பொருள் இருந்துச்சினா நீங்கள் அதுக்கு வந்து ஸ்டீல் பாத்திரமே பயன்படுத்துங்க ஸ்டீல் பாத்திரம் பயன்படுத்த தான் நல்லா இருக்கும் அதேமாதிரி ரொம்ப பழைய வாட்ரு பாட்டில்லான் தண்ணி பிடிச்சி குடிக்காதீங்க அதுவும் நம்ம ஹெல்த்துக்கு பிரச்சனை வரும் நீங்கள் ந நிறைய ப்ளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்கள் ஸ்டீல் பாட்லு யூஸ் பண்ணுங்கள் அந்த ஸ்டீல் ஸ்டீல் பாத்தரத்தை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது அது மாதிரி தண்ணி வெயில் காலத்தில் நீங்கள் குடிக்கிறதுக்கு செம்பு தவலை யூஸ் பண்ணி குடிச்சிங்கனா அது நல்ல கூலிங்காக இருக்கும் ஹெல்த் இஷ்யூ எதுவும் வராமல் இருக்கும் ஸோ இதலாமே நம்ம ப்ராப்பராக பார்த்துனிங்கனா வெளியே போயிட்டு வந்ததுக்கப்றம் கை காலை கழுவிட்டே வீட்டுக்குள்ளே வாங்க அப்போ எந்த ஒரு கிருமியும் அண்டாது இப்போலாம் நிறைய நோய்ங்க வருதுன்றாங்க அதனால நான் எப்போயுமே வீட்டுக்குள்ளே வரும்போது கை காலை சுத்தமாக கழுவிட்டு சோப்பை போட்டு கை கழுவிட்டு ஒரு முப்பது செகண்ட் வரைக்கும் கை நல்லா தேய்ச்சி கழுவுங்க அதுக்கப்றம் வாங்க வெளியே போயிட்டு உடனே வந்து குழந்தைங்கள யாரும் தூக்காதிங்க கையை காலை கழுவிட்டு இல்லை குளித்திட்டே வந்துடலாம் நீங்கள் குளித்துட்டு வந்து குழந்தைய தூக்குங்க அப்போதான் எந்த ஒரு கிருமியும் அண்டாது என்ன சொ எல்லாரோடய இதுவும் நம்மளுக்கு முக்கியமாக தேவை ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த எல்லாத்தேயும் நீங்கள் தடுத்துட்டு நின்றாலே போதும் நம்ம ஆரோக்கியமாகவும் கண்டிப்பாக நிறைய நாள் உயிர் வாழலாம் சரிங்களா சுற்று சூழல் பாதிக்காமல் வச்சாலே நம்ம நிறைய நாள் உயிர் உயிரோடு வாழலாம் நன்றி